இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாமே எங்கள் ஆயா தாத்தாவெலாம் வந்து எல்லாேருமே வந்து ஆ ஃபோனு யூஸ் பண்ணி அதில் வந்து நிறையா சமையல் குறிப்பு பார்த்துக்குறாங்க நாடகம் நிறையா டே டு டே லைஃப்போட நியூஸு எல்லாமே ஃபோனிலே இருக்கிறதுனால ஃபோனில் வந்து அவங்க யூஸ் பண்ணி இப்போ ரொம்ப நல்லா கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு நல்லாவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறோம் வந்து நிறையா டே டு டே லைஃபில் நடக்கிறத எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஒட உடனக்கே உடனேடியா தெரிஞ்சுக்கிறாங்க இணையம் மூலிமா அவங்க வந்து நிறையா ப்ராஃபிட் வருது ஆ